அண்ணா வணக்கோண்ணா இங்கே நாங்கள் சேலம்லேருந்து உங்கள் கேபு புக் பண்ணிணோம்ண்ணா ஆனால் என்ன பிரச்சைனன்னா அங்கே போகும் போது எவ்வளோ காசு எல்லாம் பேசுனோங்கண்ணா ஆனால் வந்து இப்போ கரெக்டாக அந்த இடத்துல எங்களை விட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக காசு கேட்குறாங்கண்ணா நாங்களும் சொல்லி பார்த்தோம் அவங்க அவர் ஓட்டுனர் வந்து இப்படிதான் பேசுகிறாருண்ணா எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல இதுக்கு முன்னாடியும் ஒரு டைம் இதே மாதிரி தான் பண்ணுனாங்க அப்புறம் நாங்கள் வந்து கேட்டோம் அப்புறம் ஓகே சரினு அட்ஜெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்கண்ணா மறுபடியும் இதே மாதிரி பண்ணினா எப்படிண்ணா நான் பண்ணுறது நாங்கள் இப்போ ஒரு ஒரு இவ்வளோ தான் இவ்வளோ தான் முடிவு பண்ணி ஏர்கிறோம் அவர் இங்கே இருந்து ஏறும் போது எண்பதுரூவா தான் வந்துச்சு ஆனால் மறுபடியும் அங்கே போயிட்டு எக்ஸ்ட்ராவாக அமௌண்டு கேட்குறாரு அதுக்கு நாங்கள் எங்கண்ணா போகிறது நான் ஒரு ஒரு இது முடிவு பண்ணி நான் ஏறி வரேன் எண்பதுரூவா இதுக்கு மீதி இருபது ரூபா அதுக்குன்னு போது இவர் எக்ஸ்ட்ரா நாற்பரூவா கேட்குறாரு ஒரு பத்து ரூபா இருபது ரூவானா கூட ஏதாவது சரி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நாற்பதுரூவா கேட்குறாங்கண்ணா இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தால் ஒவ்வொரு டைமும் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் எங்கே போகிறது முதல்லையாவது சொல்லணும் எக்ஸ்ட்ராவாக இவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்னு அதுவும் சொல்ல கிடையாது அவர் ஏறி எல்லாம் முடிந்த பிறகு இறக்கிவிட்ட பிறகு இவ்வளோ கொடுத்துதான் நீ ஆகணும் அப்படின்னு அவர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருண்ணா அவர் பேரு வந்து ராமசாமினு சொல்கிறாங்க எனக்கு சரியாக தெரியல அவருக்கு அவருக்கு கேட்டாலும் ஒழுங்காக பதில் பேச மாட்டீங்கிறாரு ரொம்ப தெனாவெட்டாக பேசிக்கிட்டு இருக்காரு அது நீங்கள் தான் ஏதாவது பார்த்து ஹெல்ப் பண்ணணும்ண்ணா ம் ஒரு இனிமேலாம் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படிண்ணா பண்ணுவோம் நாங்க இல்லைன்னா நானே ஏதவாது இப்போ இப்போ சொந்தமாக காரு வாங்கிக்க வேண்டியது தான் இல்லை சொந்தமாக காரோ ஆட்டோவோ வாங்கி நானே ஓட்டிக்க வேண்டியதுதாண்ணா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்சம் பார்த்து எதாவது கரெக்ட் சொல்லுங்கண்ணா அவங்ககிட்ட